நான் பங்கேற் பங்கேற்பாளாரகதான் நான் வந்து ஐ மீன் வந்து நான் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய விளையாடிருக்கேன் ஃபுட்பால் ஹேண்ட்பால் அப்படி விளையாடிருக்கேன் நான் வந்து மறக்க முடியாத அனுபவம் அப்படினா வந்து ஃபுட்பால் தான் சொல்லுவேன் ஃபுட்பாலில் மேட்ச் விளையாடபோது மேட்சு சின்சியராக போய்ட்டுருக்கும்போது திடீர்னு மேட்சு வந்து ட்ராவில முடிஞ்சிடுச்சு அப்படின்னமோது டக்குன்னு என்னடா அப்படினு இருந்துச்சு திருப்பியும் வந்து எங்களுக்கு மேட்ச் வந்து பெனால்ட்டி கொடுத்து வச்சாங்க அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அப்டே ரொம்ப ஸ்டரகுல் பண்ணி இந்த மேட்ச்சை வந்து விளையாடிட்டுருக்குமோது திருப்பியும் ட்ராவில முடியுமோ முடிஞ்சிச்சு திருப்பியும் நாங்கள் கஷ்டப்பட்டு விளையாடபோது லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னுமோது நான் ரொம்ப ஃபீ ஃபீல் பண்ணேன் அது மறக்கமுடியாது நெக்ஸ்ட் என்னென்னா ஹேண்ட்பாலு ஹேண்ட்பால் எப்பையுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே விளாடுவோம் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் விளாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே விளாடபோது என்ஜாய் பண்ணி விளாடுவோம் ஹேண்ட்பால் என்னோடய ஃபர்ஸ்ட் ஈவென்ட் வந்து ஹேண்ட் பாலு ஹேண்ட்பால் விளாடபோது ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடனும் அது எங்களுக்கு மறக்க முடியாத இதுவு இப்போ நான் படிச்சு இப்போ விளாடிட்டுருக்கேன் என்னோடைய இதே கேம் வந்து இன்னும் போய்ட்டே இருந்துச்சுனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் தி இது எப்பையுமே தொடராக தொடர முடியாது தொடந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்